இப்போ கடலூரில் வந்து பொருளாதாரம்னா இப்போ கடலூரில் நான் இருக்கிறது இப்போ பண்ருட்டியில் பண்ருட்டியில் கடலூர் பண்ருட்டி பொருளாதாரம் என்னென்னா முந்திரி பழம் முந்திரி பழம் வந்து சாகுபடி பண்ணுறாங்க அதிகமாக உலக நாடுகளுக்கு வந்து இங்கே இருந்து தான் போது இங்கே அது வந்து மேலும் மேலும் உயர்ந்து நல்லா நிறையா வந்து கம்பெனி இருக்குது நிறையா ஷாட்அப் கம்பெனி இருக்குது